மாலிக் டைலர் கடையா ஆ எனக்கு வந்து சட்டை தைக்கணுமே நீங்கள் ஜென்ஸ் சட்டை தைப்பீங்களா லேடிஸ் சட்டைல்லாம் தைப்பீங்களா அப்படியா அப்படியா நான் ஒரு ரெடிமேடில் ஒரு ஜென்ஸ் சட்டை ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க அதை கொஞ்சம் எனக்கு ஃபிட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எனக்கு தைச்சு தரணுமே

அதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை கீழே வந்து பாட்டத்தை கட் பண்ணி கொஞ்சம் மடித்து தைச்சி தரணும் கையும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி அரக்கை மாதிரி கொஞ்சம் தைச்சு தரணுமே ஆ ஆ சரி சரி சுடிதார் தைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ பைசா எரநூறுபாயா ஸேரீ ஃபால்ஸுலாம் வைப்பீங்களா ஆ நீங்கள் நல்லா தைப்பீங்க தானே ஆ சரி அப்போது வந்து ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு நீங்கள் ப்ளெவுஸ் தைச்சு தருவீங்களா ஆ ஆரி ஒர்க்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பைசா எவ்வளோவு ஆகும் ரெண்டாயிரம் ஆகுமா சரி லேடிஸ் சட்டைல்லாம் நம்ம கொடுத்தா அந்தளவுக்கே நீங்கள் ஃபிட்டாக தைச்சு கொடுப்பீங்களா ஃபிட்டாக தைச்சு தந்துடுவீங்களா லேடிஸ் சட்டை வந்து லைனிங் துணியெல்லாம் கொடுத்தா ஆ சரி வேறு நீங்கள் என்னெல்லாம் தைப்பீங்க ஆ வேறு ஆ சரி ஆ இப்போது அந்த சட்டை தைச்சு கொடுத்தீங்கள்ல எங்களுக்கு தைச்சு தர்றேன்னீங்கள்ல அந்த சட்டைக்கு பைசா எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஆ சரி அந்த சாரம்லாம் தைக்கணும்னா அதுக்கெல்லாம் பைசா எவ்வளவு இருபது ரூபா ஆகும் ஆ சரி ஆ சரி சரி இப்போது உங்கள் கடைக்கு வரணும்னா ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சுடிதார் ஆ முந்நூறுபா ஆகும் அதுக்கு லைனிங் துணிலாம் நாங்கள் எடுத்துட்டு வந்து தரணுமா நீங்களே எடுத்துக்கிவீங்களா ஆ சரி ஆ சரி இப்போது உங்களை வந்து பார்க்கறதுக்கு உங்கக் கடைக்கு வரணும்னா நான் எந்த இடத்துக்கு வரணும் ஆ உங்களை பார்க்க தைக்கிறதுக்கு தர வரணும் அப்படின்றப்ப உங்களை எந்த இடத்துக்கு வந்து பார்க்க வரணும் பக்கத்திலையா வந்து மாலிக் டைலர் கடைன்னு கேட்டால் சொல்லிடுவாங்களா மாடியிலையா சரி சரி சரி அப்போ நாங்கள் நாளைக்கு நான் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டு நாளைக்கு வர்றோம்